சார் விஸ்கம் விக்ரம் மோட்டார்ஸா சார் நீங்கள் சார் என்னோடய வண்டியில் பார்த்திங்கனா ரெண்டு வீலுமே வந்து ரொம்ப தேய்ஞ்சிடுச்சி ஸோ நான் டயர் சேஞ்ச் பண்ணலானு இருக்கேன் என்னென்ன கம்பெனி டயர்ஸ் அவைளபிலில் இருக்குது என்னுது வந்து டியோ ஸ்கூட்டி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் வேறு ஏதாச்சும் அவைளபிலாக இருக்குதா சார் இல்லை எனக்கு இல்லை இல்லை ட்யூப்லெஸ் டயர்லேயே வேறு ஏதாச்சும் இருக்குதானு கேக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அதில் அதான் கேக்கிறேன் உங்களை ஓகே சார் இப்போ எனக்கு அந்த ஜே கே டயர்ஸே கொடுத்துடுங்க அது ஃபிட்டிங் சார்ஜஸ்லாம் பார்த்து எவ்வளோ சார் வருது மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ வருது சொல்லுங்கள் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் எப்போ கடையில் இருப்பீங்க ஏதாச்சும் லீவ் எதனா டேஸில் இருக்குமா ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார்